நான் அரியலூர்லேருந்து மெட்ராஸ்க்கு ஒரு மீட்டிங்குக்கு போகணும் மத்தியானம் ஒரு மணிக்கு மீட்டிங்கு அப்போ காலையில் எட்டு மணிக்கி இங்கேருந்து கிளம்பிட்டு சாயந்தரம் வர மாதிரி இருக்கும் அதனால் காலையில் இங்கேருந்து எட்டு மணிக்கு கிளம்புனோம்னா மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் அஞ்சு மணிக்கி முடியிறப்போ அஞ்சரைக்கு நாங்கள் அரியலூர் வர்றதுக்கு ட்ரெயினில் வரணும் அதற்கான அந்த ரயில் கட்டணம் எவ்வளோன்னு சொல்லுங்கள்